எல்லா விலங்குகளை இது டாக் எல் எது நான் வளர்க்கறனோ அது எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க அதுக்கு வந்து ஒரு வேளைக்கு வந்து த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து சாப்பாடு வைக்கணும் காலையில மத்தியானம் நைச்சு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு வைக்கணும் அது வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அது வந்து சு அந்த அது இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சுத்தமாக ஹைஜினிக்காக இருப்பாங்க இப்போ இப்போ ஒரு நாய் நம்ப வீட்டில் வளர்க்குறோனா அதற்கேத்தது அதற்கேத்த சாப்பாடுக்கு அது ஏற்ற இடோம் அதற்கேத்த மாதிரி அதை வந்து பரிம் பராமரிச்சு வச்சுக்கணும் இப்போ நல்லா ஒரு டாக்கை வளர்க்குணுன்னா அந்த டாக்கை வந்து நம்ம டெய்ல் டெய்லியும் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாள் மூண் நாளைக்கு அதை டெய்லியும் குளிப்பாட்டணும் அதை வந்து க்ளீன் பண்ணணும் அது இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணணும் அதற்கேத்த சாப்பாடு நம்ம வாங்கணும் அதுக்கு மூணு வேளை சாப்பாடு மூணு நாலு அஞ்சு வேளை நடுவில் நடுவில் கொஞ்சம் சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சாப்பாடு வாங்கணும் அதை பார்த்துக்குணும் பத்தரமாக அது வந்து சரி சரியான இடத்துக்கு நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் வந்த கொஞ்சம் பார்த்துக்குணும் இப்போ எனக்கு பிஸியான ஷெடுல் நான் இருக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மா என் பசங்க அப்படியே அவங்க பார்த்துப்பாங்க இப்போ நான் ஃப்ரியாக இருக்கும்போது நான் வளர்க்கறத நானே பார்த்துப்பேன் ஒரு நாளைக்கு அப்படி தான் எங்களோட வீட்டில் வளர்ப்போம்